இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல மதங்கள் இருக்குது இதில் பெரும்பாலும்னு பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்ட்டின் இதில் மக்கள் விருப்பப்படுற மதததை பின்பற்றிக்கலாம் அப்படின்னும் சட்டமும் இருக்குது ஏன்னால் இந்தியா ஒரு மதசார்பின்மை நாடு அதனால் அவங்க பின்பற்றுவது அவங்கவுங்க விருப்பம் அதில் உள்ள மூட நம்பிக்கைகளை பின்பற்றது தான் இப்போ வந்து ரொம்ப சரியில்லாம இருக்குது அதனால் இப்போ வந்து மூட நம்பிக்கைகள்னு பார்த்திங்கன்னா இப்போ பேய் வந்தவங்களை பிடிச்சி இதுமாரி அடிக்கிறது அதைபோல ஆடுறது இப்போது வந்து ஆணி மேலே நடக்கிறது தேங்காவை தலையில் ஒடைக்கிறது இதெல்லாமே சொல்லலாம் ஆனால் மக்களும் அதில் ஈடுபடும் போதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது அவங்களுக்கு அப்போ தெரியாது பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க மனரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கள் அதனால் சொல்லிட்டு இது அவங்களுக்கு மட்டும் பிரச்சின வராது அவங்கள சார்ந்து இருக்கிற அவங்க ஃபேமிலி குடும்பத்தில் உள்ள பசங்கள் எல்லாரையுமே அது அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாதிக்கும் அதனால் இதை தடுக்கிறது எப்படினா இது நம்ம நாட்டு அரசே வந்து இதைப்போல இது போன்ற ஒரு மத மூட நம்பிக்கைகளெல்லாம் தடுக்குறதுக்கு ஒரு சட்டமோ இல்லை வழிகாட்டி நெறிமுறைகளும் கொண்டுட்டு வரணும் அப்படி கொண்டுட்டு வந்தால் மட்டுமே தான் இது போன்ற முட்டாள் தனமான செயல்கள் எல்லாமே வந்து குறையும் அதனால் வந்து சம்மத ஆச விருப்பப்படுற மதத்தை பின்பற்றலாம் அதேபோல அந்த மூட நம்பிக்கைகளையும் பின்பற்றுவது தவறு இல்லை அப்படின்னு நினைக்கக் கூடாது அது ரொம்ப மிகவும் தவறு அதனால் இதை கொஞ்ச கொஞ்சமா கம்மி பண்ணி முழுசாக ஒழிக்கணும் அப்போதான் நமக்கும் நல்லது நம்மள சார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே நல்லது